வணக்கங்க சார் போன மாதம் எங்களோடய பயிர் சேதமாகிடுச்சின்னு சொல்லி இன்சூரன்ஸ்க்காக அப் இது பண்ணியிருந்தோம் க்ளைம் பண்ணுறதுக்கு போன மாதம் பண்ணியிருந்தோம் அதைப் பற்றி எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு இது வரைக்கு கிடைக்கலங்க சார் அதுக்கப்புறம் லெட்ரு எழுதியும் போட்டிருந்தோம் ஆஃபீஸ்க்கு அவங்களும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நான் இதைப் பற்றி யார்க் கிட்டே எங்களுக்கு கேட்கறதுன்னு எங்களுக்குத் தெரியல அதைப் பற்றி நீ உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா சார் என்னென்று பார்த்துட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்கன்னால் பரவாயில்லங்க சார் தேங்க் யூ சார்